எங்கள் பகுதியில் பின்னல் தையல் முறைகள் பார்த்தின் ஆர்ட்னரியா தான் இருந்துச்சி அது நுட்பங்கள்னு பார்த்தீன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்க அவங்க நிறைய ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி வெளியில் வந்து பர்ச்சஸ் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க நல்ல நுட்பங்கள்னு சொன்னால் எல்லாரும் நல்லா டெய்லரிங் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பத்து வீ ஒரு அஞ்சு வீட்டுக்காவது ஒரு தையல் மிஷின் வச்சிட்ருப்பாங்க அந்தளவுக்கு டெய்லர்ஸ் இருக்கிகுறாங்க நானும் பாரம்பரிய உடைனா ப்ளவுஸ் தைக்க கத்துக்கிட்டுருக்கறேன் முயற்சி செய்துட்டுருக்கறேன் மற்றப்படி ஒன்னும் பாரம்பரிய உணவில் உடையில் தெரியாது எனக்கு எனக்கு தச்சி கொடுக்கற டெய்லர் நல்லா தச்சி தருவாங்க அதனால எனக்கு புடிக்கும் இந்த பாரம்பரை உடையில் இங்கே பிடிச்சது எல்லாரும் ஸேரீஸ் தான் நிறைய கட்டுவாங்க இங்கே நல்லா இருக்குது அது